நாங்கள் எங்கள் ஊர் பக்கம்ப்பா முந்திரி கொட்டை வியாபாரம் தான் பண்ணுவோம் அதுக்கு பெருசாக தான் மூலதனம் தேவை ஆனால் குறைஞ்சபட்சமாக ஒரு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் நாங்கள் வங்கியில் கடன் வாங்குவோம் அந்த கடன் வந்து ஒரு ஒரு வட்டி முக்கால் வட்டி அந்த மாதிரி தான் எங்களுக்கு வட்டி போட்டு ப நாங்கள் பேங்கில் கடன் வாங்குகிறோம் அதுக்கு முந்திரிக் கொட்டை வாங்கி அதை போ திரும்ப விலைக்கி வாங்குற முந்திரி கொட்டையே கொண்டுபோயி வெக்கணும்பா வெக்கிறதுக்கு அவங்க ஆளு வச்சு கம்பெனியில் போட்டு வெச்சி தருவாங்க அதை கொண்டாந்து வீடு வீடாக நம்ம வீட்டு ஒரே வசதியான வீடு இருந்தால் ஒரே இடத்துல உடச்சிக்கலாம் வசதி இல்லாதவங்களா இருந்தால் வீடு வீடாக கொண்டு போய் போட்டு அதை உடைக்கணும் அதை அந்த பயிரை வாங்கியாந்து திரும்பவும் போர்மாவுக்கு அனுப்பணும் அந்த போர்மலாம் பண்ணி கொடுத்து அந்த பயிரை கிரேடு பிரித்து நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஆள் உதவியும் தேவைப்படுது அந்த முடிச்ச பிறகு பேக்கிங்லாம் பண்ணி நாங்கள் வெளிநாட்டுக்கு கொடுப்போம்ப்பா அந்த பயிர்த்தை